பெட்ரோல் விலை ஏறி இருப்பதால் என்னோட பைக்கிங் வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதான்னா கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கு ஒரு வகையில் அதே சமயம் வந்து இது என்னை பாதிக்காத அளவுக்கு நான் பார்த்துக்குவேன் ஏன் அப்படி சொல்றேன்னா எனக்கு வந்து பைக்கிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அதே சமயத்தில் எரிபொருள் வந்து விலை ஏற்றத்தையும் எனக்கு வந்து சில சமயம் வந்து மன உளைச்சலுக்கு வந்து ஆளாக்கும் வருத்தம் அளிக்கும் இப்படி வந்து நம்மளுக்கு விலை ஏறிக்கிட்டே போகுது நம்ம வந்து பைக்கிங் கொஞ்சம் கம்மியாக பண்றோமே மு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து நம்ம கம்மியாக பண்ணிக்கிட்டு இருக்கோமே அப்படியும் என்னோட மனசில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும் அதே சமயத்தில் நான் வந்து பைக்கிங் பண்றதையும் நான் நிறுத்தலை நான் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சிக்கனமாக ப பயன்படுத்தி நான் அப்போ அந்த சிக்கனம் பண்ணுற காசில் பணத்தில் வந்து நான் வந்து பெட்ரோல் போட்டு என்னோட பைக்கிங் வாழ்க்கையை வந்து நான் வந்து நடத்திக்குவேன் அதேசமயம் எரிபொருள் அதிகப்படியாக பயன்படுத்துவதால் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டபோது நான் வந்து கண்டிப்பாக சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் பெட்ரோல் வந்து நான் அதே சமயத்தில் பெட்ரோல் பெட்ரோல் பைக்கிங் பண்ணுற பெட்ரோல் போட்டு பைக்கிங் பண்ணுறது ஒரு சந்தோஷம் அளிக்கும் நமக்கு அதே சமயத்தில் நம்ம வந்து நம்ம வந்து உள்ளூர்களில் பயணம் செய்யும்போது முடிந்தவரை பெட்ரோல் வண்டியை வந்து உபயோகிக்கிறதை தவிர்க்கணும் ஏன் வந்து நான் தவிர்க்கணும்னு சொல்றேனா இப்போது வந்து இப்போது உள்ள காலகட்டங்களில் வந்து சுற்றுச்சூழல் வந்து நிறைய மாசடையுது அதில் முக்கிய காரணம் வந்து இந்த பெட்ரோல் வந்து வாகனங்களில் இருந்து வெளியே வர புகை இந்த புகையில் நச்சு வாயுக்கள் வந்து அதிகமாக வெளியாகுது அதை குறைக்கிறதுக்கும் நம்ம அரசாங்கம் வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு அதே சமயத்தில் நம்மளும் பெட்ரோல் வ வண்டியை வந்து உபயோகிக்கிறதை குறைக்கணும் அ அதுக்கு மாற்றாக நம்ம வந்து மின்சார வண்டியை வந்து பயன்படுத்தலாம் அதே சமயத்தில் இது வந்து சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காது நம்ம உள்ளூர்களுக்கு வந்து சே உள்ளூர்களில் பயணிக்கும் போது இது அந்த மின்சார வண்டி வந்து மிகப்பெரிய ஒரு உபயோகமாக இருக்கும் அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து விலையும் கம்மி பெட்ரோல் எரிவாயு விலையும் கம்மியாக இருக்கும் அதனால் நம்ம வந்து மின்சார வாகனத்தை வந்து உபயோகிக்கலாம் இது வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது நேரடியாக அதே சமயம் எந்தவித சத்தமும் இது வந்து வெளியிடாது அமைதியாக போகும் அதனால நம்ம வந்து மின்சார வண்டியை அதிகமாக பயன்படுத்த இனிமேல் நாம் வந்து ஊக்குவிக்கணும் எல்லாத்தையும் இந்த எரிபொருள் வண்டியை வந்து நம்ம பயன்படுத்துவதுனால சுற்றுச்சூழலுக்கு வந்து கண்டிப்பாக மாசு வந்து தீங்கு விளைவிக்கும் அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக புறக்கணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் புறக்கணிக்க முடியும் அதனால் என்னோட கருத்து இதுதான்